ஸ்டாம்ப் பொறுத்த வரைக்கும் அப்போது வந்து நாங்கள் போஸ்ட் ஆஃபிஸ்க்கு போய்விட்டு போஸ்ட் எதுவும் பண்ணனுன்னால் ஸ்டாம்ப் தான் அதிகமாக யூஸ் ஆகும் ஆனால் இப்போதைக்கு இப்போது இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஸ்டாம்ப் அவ்வளோ பெரிய யூஸ்லாம் இல்லை ஏன்னால் இப்போது ஜீமெயில் அந்த மாதிரியே வந்துருச்சு அதனால எதுன்னாலும் மெயில் பண்ணிப்போம் நாங்கள் அதனால் ஸ்டாம்ப் பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் யூஸ் ஆகுது ஒரு சில டாக்யூமென்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுன்னால் ஸ்டாம்ப் கண்டிப்பாக இப்போதைக்கு அவசியமாக யூஸ் ஆகும் அண்டு கூழாங்கற்கள் கூழாங்கற்கள் பற்றி எங்களுக்கு பெருசாகலாம் எதுவும் வந்ததில்லை ஆனால் நாங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செக்கெண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது அதைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அதைப் பற்றி நடத்தியிருக்காங்க லைக்கு காகம் காகம் வந்து தாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூழாங்கற்களை எடுத்துப்போட்டு போட்டுப்போட்டு அந்த கற்களை போட்டுப்போட்டு தண்ணி மேலே மேலே வர வர அது அந்த தண்ணியை குடித்து குடித்து அதோடய தாகத்தை போக்கிக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் பாத்திருக்கோம்